எங்கள் பகுதியில் நியூஸ் பேப்பர்னால் தினத்தந்தி தினமலர் இது ரெண்டும் தான் இருக்கும் இந்த ரெண்டு தான் அதிகமாக வாங்குவோம் இதில் தினத்தந்தி தான் அதிகமாக வீட்டில் வாங்கி படிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரேராக தான் வேறு நியூஸ் பேப்பர் எதுவும் வாங்கி படிப்போம் இந்த பழக்கம் எங்கள் பகுதியில் உள்ள எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாேருமே வந்து வாங்கி படிப்பாங்க எனக்கு அதில் பிடித்தது எது அப்படின்னா விளையாட்டு செய்தி பிடிக்கும் சினிமா செய்திகள் அப்படின்னு போடுவாங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஏதாச்சும் கதை புக்கு நியூஸ் பேப்பரோட ஒரு புக் வரும் கதை கவிதை அந்தமாதிரி படிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுனாலே பிடிக்கும் நியூஸ் பேப்பர் ஏன்னால் எல்லாேருமே அது படித்து படித்து பழகிட்டோம் வீட்டில் அதனால் படிக்கிறது அப்படின்றத ரொம்ப ஆர்வத்தோட செயல்படுவோம்